இப்போ நம்ம ஒரு விளையாட்டுக்கு போகிறோன்னா ஒரு டிசர்ட்டு ஒரு லோயர் இந்த மாதிரி போட்டுகிட்டு போகலாம் ஏன்னெனு கேட்டீங்கன்னால் வெயில் அதிகமாக இருக்கும் சர்ட்டெல்லாம் போட்டோம்னால் டக்குனு பட்டனெல்லாம் பிஞ்சு போயிடும் பனியன் போட்டோம்னால் கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் சாஃப்ட்டாக இருக்கும்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு வெச்சுக்குங்களேன் விளாட்றதுக்கு இப்போ வெயிலெல்லாம் விளாண்டோம்னா சர்ட்டெல்லாம் போட்டு விளாண்டோம்னா அது செட் ஆகாது இப்போ பார்த்தீங்கன்னா டிசர்ட்னால் கொஞ்சம் பிரச்சின இல்லை வேர்வையெல்லாம் வராது கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் எப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு வெச்சுங்களேன் அதனால் தான் இப்போ ஒரு விளாட்றதுக்கே போகிறோம்னா டிசர்ட்டு இந்த மாதிரி போட்டுகிட்டு போய் விளாண்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு ஒரு கபடிக்கே போகிறோன்னா ஒரு டீம் பார்த்தா அப்படியே டிசர்ட்லே இருந்துச்சின்னா ஓ இந்த டீம் தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்குவாங்க எந்த விளையாட்டுக்கு போனாலும் ஒரே மாதிரியே டிசர்ட்டு போட்டு நம்ம பேஜ்ஜில் பேர் இது மாதிரி அடிச்சுட்டு போனோம்னால் கரெக்டாக இவருன்னு தான் தெரியும் அதனால் சர்ட்டெல்லாம் அடிக்க முடியாது டிசர்ட்னால் அந்த பேர் நேமு நம்பரு இதெல்லாம் அடிச்சுக்கிலாம்